விளம்பரம் வந்து ரொம்பவே மக்களை வந்துட்டு பேஸிக்கே அதான் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி போகுதுனா அது விளம்பரம் வந்து மெயின் பர்பஸ் அது எப்படின்னா விளம்பரோங்கிறது மக்கள் அதாவது பண்டைய மக்கள் வந்து பாமர மக்கள் வரைக்கும் எல்லார்ட்டையுமே சென்றடைய செய்யுறது வந்து விளம்பரம்தான் அந்த விளம்பரத்தில் மெயினாக சொல்கிறது எதுன்னு சொல்லணுனா வசந்த அன் கோ அந்த கம்பெனிலந்து எலெக்ட்ரானிக்ஸ் அப்புறம் பொருட்கள்லாம் வந்துட்டு தெரிய படுத்துறதுதான் மெயின் அதோட இதாகருக்கு அப்புறம் வந்துட்டு விளம்பரம் மூலமாக தொலை தூர மக்களுக்கும் இது வந்துட்டு சென்றடையும்